இந்தியாவில் பருவநிலைங்கிறது நாலு வகைப்படும் வெயில் காலம் மழைக்காலம் பனிக்காலம் இலையுதிர் காலம் இது மாதிரி நாலு வகை சொல்வாங்க இந்த நாலு காலங்கள் இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு வெவ்வேறு வகையாக வருது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வகையில் காட்டுது நம்ம நம்ம இந்தியாவில் பொதுவாக வெ ம வெயில் காலங்கள்லேயோ மழை காலங்களோ மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைவாங்க ஆனால் இலையுதிர் காலத்துலேயும் பனி காலத்துலேயும் அவ்வளவும் தெரியாது இதே இந்தியாவில் வெவ்வேறு வகையில் இந்த ப காலங்கள் காட்டும் இதே கேரளாலேயோ இந்த கேரளா சைடு மரங்கள் அதிகமாக இருக்க இடத்துலெல்லாம் அழகா மழை பெஞ்சுக்கிட்டு மழை காலங்களாக காட்டும் வெயில் அந்த டெல்லி டெல்லி சைடு கூட இல்லை அஸ்ஸாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் பனி காலங்கள் அதிகமாக காட்டும் ஏன்னால் அங்கே மலைகள் அருவிகள் நிறையா அதிகமாக இருக்கிற இடமா இருக்கிறனால அந்த இடத்துல பனிகள் பனி காலமாக காட்டும் இதே மத்திய பிரதேஷ் குஜராத் அந்த மாதிரி இடங்கள்லாம் மிதமான வெயில் காட்டும் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மிதமானதாக காட்டும் எந்த இடத்துலையுமே சீசனை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னால் பருவ நிலைங்கிறது எப்படி எந்த வகையில் காட்டும் எப்படி மாறும் எந்த வகையில் சேஞ்ச் பண்ணுன்ட்டு சொல்ல முடியாது அது யாராலேயும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு விஷயமாக இருக்கும் பருவ நிலைங்கிறது நேச்சர் அதை யாராலேயும் கரெக்டாக சொல்ல முடியாது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துகிட்டு போகணும்